பொ பொங்கலுக்கு நாங்கள் எல்லாேருமே வீட்டில் சந்தோஷமாக அம்மா அப்பாவோடு அண்ணன் தங்கையோடெலாம் சந்தோஷமாக இருப்போம் புது துணியெல்லாம் கட்டிக்குவோம் எ எங்கள் அம்மா சாப்பாடு செய் பொங்கல் வைப்பாங்க வாழைப் பழம் கரும்பு எல்லாம் சாப்பிடுவோம் மறுநாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுக்கு பொங்கலெல்லாம் வைப்பாங்க நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அதுக்கும் அடுத்த நாள் காணும் பொங்கல் அப்போ நாங் நாங் நாங்கள் அழகாக பூ தைச்சிட்டு விளையாடுவோம் பாட்டு பாடுவோம் ரொம்ப சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவோம்